கேன்டீன் ஓனர்ங்களா எனக்கு எதும் வேண்டாம் மேடம் இந்த ப்ராடெக்ட்லாம் எதுவும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க ஃபுட் எல்லாம் எல்லாமே குவாலிட்டி கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க பசங்கள்லாம் ரிப்போர்ட் அதிகமாக கொடுக்குறாங்க ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு புரியிலை சமோசா இந்த ஸ்கூல் பா காலேஜ் பசங்க எல்லாரும் இந்த சமோசா வடை இந்த பொருள்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட் கம்மியாகருக்கு அதில்லாமல் கெட்டு போனதுல்லாம் வச்சுட்டு ரேட் அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னு பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறானுவோ மேடம் ஆ ஓகே மேடம் பசங்க ஃபுட் பாய்சனாயிட்டுன்னா அதுக்கு யார் ஓ கேன்டீன் பிரின்சிபால் சார் தான் ரெ பேசணும் சார் அதனால் நீங்கள் மேடம் இனிமே கரெக்ட்டாக ஃபுட் எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கங்க ஏன்னா இது வந்து பசங்க விஷயங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள்

ஓகே மேடம் அப்புறம் பிரின்ஸிபல் தான் மேடம் பேரன்ஸுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் பெரிய இஸ்யூஸ் ஆயிடும் அதனால கொஞ்சம் நீங்கள் இனிமே எல்லா பொருளையுமே தரமாக கொடுக்கற மாதிரி பாருங்கள் ரேட் கம்மியாக அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல பொருள் நல்ல தரமாக கொடுங்க இனிமே ம் தேங்க் யூ மேடம்